கடலூர் மாவட்டத்தில் வந்து தற்போதைக்கு வந்து கல்விக்காக நிறைய சமூக நிறுவனங்கள்லாம் வந்து கொண்டுட்டு வராங்க ஏன்னா வந்து கல்விதான் வந்து நமக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கல்வியோட முக்கியத்துவத்தை இது பசங்கள்கிட்டயும் கொண்டு சேர்க்கணும் அப்படின்றதுக்காக கடலூர் மாவட்டத்தில் கல்விதான் அப்படின்னு ஒரு ஒரு குழந்தைங்களும் கல்வியின் மூலயமாதான் முன்னேறுறாங்க என்றதுக்காக அதுக்கான நிறைய சமூகத் தொண்டுகளும் நிறுவனங்களும் நடந்துக்கிட்டு வருது நம்மளோடய சமூகத்தில் வந்து முதியோர் இல்லம் குழந்தைகள் காப்பகங்களெலாம் இப்போதைக்கு இல்லாமல் தான் இருக்குது எங்களோடய சமூகத்தில் கல்வியோடய முக்கியத்துவத்தை வந்து குழந்தைங்கள்கிட்ட கல்வியால்தான் எல்லாமே நடக்குதுன்றதை கல்வியோடய முக்கியத்துவத்தை குழந்தைங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக கடலூர் மாவட்டத்தில் கல்வி நிறுவனங்கள் தான் வந்து நிறைய இருக்கு அதுமட்டும் இல்லாமல் பசியோடு மக்கள் இருக்கக் கூடாதுன்றது தான் நிறைய இடத்துல வந்து அந்த சாப்பாடு சாப்பாடு இல்லம் அந்த மாதிரிலாம் கூட இருக்கு வெயில் நாளைக்கு ஏற்ற மாதிரி நிறைய வந்து குடிநீர்கள் காப்பகங்களும் வந்து நிறைய கடலூர் மாவட்டத்தில் வந்து தற்போதைக்கு இருக்கு இது மூலயமாலாம் வந்து கடலூர் மாவட்டத்தோடய மக்களெலாம் வந்து பயனடைந்து கொண்டு வருகிறார்கள்